இப்போ பொதுவாக கடலோர மக்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது பொதுவாக அவங்க மீன் பிடிக்கிறது மட்டுந்தான் ஆதிகாலத்தில் இருந்தே அவங்க வெச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மீன் பிடிக்கிற தொழிலுன்றது அதுவும் சாதாரணமான விஷயம் இல்லை அவங்களும் பல விதிமுறைகளோடு வந்து கடலுக்கு போய் மீன்களைப் புடிச்சு அந்த எல்லைகளை மீறாமல் அதுக்கு தகுந்தமாதிரி எல்லா வேலைகளையும் பார்த்துதான் வந்து வர்றாங்க ரெண்டாவது சாமானிய மக்களும் வந்து கடலில் போய் வந்த சாதாரணமாக வந்து மீன் புடிச்சிட்டும் அங்கே அங்கே இருக்க சூழ்நிலைகளை வந்து அங்கே இருந்து அவங்களால் வந்து எதுவும் ஏற்றுக்க முடியாது அது மீனவர்களால் மட்டுந்தான் சில விஷயங்கள்லாம் முடியும்